ஹலோ யாருப்பா யாருப்பா நாமக்கல் மாவட்டம் மக்கிரிபாளையமா சொல்லுப் சொல்லு சொல்லுப்பா சொல்லுப்பா உன் பேர் என்ன அருண்குமாரா என்ன விஷயம் எதுக்கு எதுக்கு இப்போ இந்த பதட்டமா பேசுகிற கரெக்டாக பேசு ஏன் இப்போ என்ன சொல்லு சரி எங்கே எங்கேருந்து எங்கே போகிறீங்க மொதல் வந்து இந்த அவசர அவசரமாக பேசாமா தெளிவாக சொல்லு எங்கேருந்து எங்கே போகிறீங்க சரி சரி ஆ யாரார் போ யார் யாரார் போகிறீங்க சரி அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுறது சரி வீட்டுக்கு பக்கத்துலெலாம் யார் யார் இருக்கிறாங்க தனியாக இருக்கிறீங்களா இல்லை வந்து எல்லா ஊரில் குடியிருக்கிறீங்களா எத்தனை அந்த வளைவுக்குள்ளதான் குடியிருக்கிறீங்களா மக்கிரிப்பாளையத்துல எந்த இடத்துல வீடு எப்பா எங்கள் லிமிட்டில் இருக்கிறது வந்து எனக்கு தெரியாதா சொல்லு எந்த இடத்துல காளியா கோயில் தெரியும் ஆ ரோட்டு மேலேயே வீடா உள்ளே வளைவு சென்டர்லையா ஆ ஆ ஆ சரி பாதுகாப்புக்கு ஒரு ஆளெல்லாம் வீ ஒவ்வொரு வீட்டுக்கு பாதுகாப்புக்கெல்லாம் ஆள் கொடுக்க முடியாதுப்பா நீ வந்து என்ன பண்ணுறீன்னா நீ வந்து வீட்டெல்லாம் பூட்டிவிட்டு சாவியை கொண்டாந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு லெட்ரு எழுதி இது மாதிரி நா வந்து வெக்கேஷன் டூரு போகிறேன் இது மாதிரிங்க சார் குடும்பத்தோடு போறேங்க சார் அது மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து அப்பப்போ வந்து வந்து பாதுகாப்பு கொடுங்க அப்பப்போ வந்து கொஞ்சம் கண்காணிச்சு கொஞ்சம் யார் எது டெஸ்ட் நடக்காத மாதிரி வந்து ஒரு அது மாதிரி ஒரு லெட்ரு எழுதி உங்கள் வீட்டு ச உங்கள் வீட்டு சாவி எல்லாமே கொண்டாந்து டூர் போறதுக்கு முன்னாடி கொண்டாந்து ஸ்டேஷனில் வந்து கொடுத்துட்டு ஆ கொடுத்துட்டு சொல்லிவிட்டு கிளம்பு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்பப்போ ரவுன்ஸ் போறப்போ அப்பப்போ போய் பார்த்துக்குறோம் அங்கே பர்மனண்ட்டாலாம் வந்து ஒவ்வொரு ஆளெல்லாம் போட்டுகிட்டு இருக்க முடியாது ஆ சரி நீங்கள் நேர் நேரில் நேரில் வா பேசிக்கலாம் ஆ நேரில் வா பேசிக்கலாம் உன் பேர் என்ன சரி சரி